மற்ற சிட்டி சைடெலாம் ஸ்கூல்ஸ்ஸில் நிறையா டீச்சர்ஸ்ஸெலாம் பக்கத்திலருக்குனு சீக்கிரம் வந்துடுவாங்க ஸோ கிராமப்புறத்தில் அதிகமான டீச்சர்ஸ்ஸெலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால கவர்மெண்ட் மூலிமா அந்த அந்த ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிராமப்புறத்துலிருக்குற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறையா ஆசிரியர்களை வர சொல்லி கற்றுக் கொடுக்க சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுமட்டுமில்லாமல் சில ஸ்டூடண்ஸுக்கெலாம் எப்படி கற்றுக்குணும் எந்தமாதிரி கற்றுக்கிட்டா இன்னும் ஈஸியாயிருக்கும் அதுமட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தமாதிரி படிங்கள் இந்த இந்தமாதிரி படித்தாவே ஹிண்ட்ஸ் இந்தமாதிரி ஹிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுத்தா அவர்களுக்கு இன்னும் கல்வியை கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கறக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுமட்டுல்லாமல் அவர்களுக்கு எந்தமாதிரி படித்தா எந்தமாதிரி அவங்களுக்கு எந்த இதில் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மூலிமா நம்ம அவர்களுக்கு ஊக்குவித்தோம்னா அவங்க இன்னும் மேலும் மேலும் அந்த அவங்களோட திறமையை கண்டுபிடிச்சி அது படி வருவாங்க ஸோ அது இல்லாமல் நிறையா ஸ்போட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இன்க்ளூட் பண்ணோம்னால் அவங்க இன்னும் நல்லா அறிஞ்சு நல்லா தெளிவாக கற்றுக்குவாங்க